ரெண்டு ஜூனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பது மார்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு